ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒம்பது ஆறு தொண்ணூத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு